என்னோட பலம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து உழைக்கிறதுதான் என்னோட பலம் அப்படின்னு சொல்லுவேன் என்னோட விவசாயத்தில் அந்த மண்வெட்டியை பிடிச்சிட்டேன்னா அதுதான் என்னோட பலமே என்னோ எனக்கும் அதுக்கும் ஒரு காமினேஷன் மாதிரி ஒட்டிக்கிறமாதிரி எனக்கு ரொம்ப பலத்தை கொடுக்குது என்னோட உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிது பாடி ஃபிட்னஸ்ஸு என்னோட உடம்பு வலுவாக இருக்கு இந்தமாதிரி இதெலாம் விவசாயம் பார்த்துக்குது நான் கடுமையாக உழைக்கிறதுனால அதுவே ஏன் பலமாக கருதுறேன் நான் அப்புறம் என்னோட பலவீனம் என்னன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னையை எல்லாரும் ஈஸியாக ஏமாற்றிருவாங்க இப்போ நான் ஒரு இடத்துல பணம் கொடுக்குறனாலும் நான் மறுபடியும் எனக் கேட்கறதுக்கு தோணாது அவங்க என்ன பண்ணுவாங்க இவன்தானே அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன ஏமாற்றிருவாங்க அப்புறம் நான் யார் என்ன எதித்து பேசுனாலும் சரி என்னையை திட்டினாலும் சரி அவங்கள எதிர்த்து பேச தெரியாது திட்ட தெரியாது அமைதியாகவே இருப்பேன் அவங்க திட்டினாலும் சரி விடு திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருவேன் இதுதான் என்னோட பலவீனமாக நான் கருதுகிறேன்